இந்தியாவில் ரொம்ப பிரபலமான சில விளையாட்டுகள் ஸோ இந்தியால பிரபலமான விளையாட்டுகள்னு சொன்னோம்னா கபடி கொக்கோ இப்போ எல்லோருமே வந்து கிரிக்கெட் விளாடுவாங்க ஃபுட்பால் விளாடுறாங்க பேட்மிட்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விளையாடிட்டு இருக்காங்க அதில் கபடின்னு பார்க்கும் போது ஒரு ஒரு ஊர்லேயும் ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் கூட விளாடுவாங்க இன்டர் மீட் வைப்பாங்க காலேஜ்லேயும் அதேமாதிரி விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துவாங்க ஒரு காலேஜ்க்கு இன்ட்ரோ காலேஜ் காம்படீஷன் நடக்கும் அதுக்கடுத்து ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி நிறைய போய்ட்டு இருக்கும் அதனால இந்தியாவில் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ஒரு சில வகையான ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா பாப்புலராக எல்லாத்துக்கிட்டயும் நல்லா ரீச் இருக்கு ஆனால் நல்லா சொல்ல போனால் கிரிக்கெட்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா யார் பார்த்தாலும் கிரிக்கெட் விளாடுவாங்க அண்ட் தென் நம் நாட்டின் மிக பிரபலமான சில விளையாட்டு வீரர்கள் நம் நாட்டில் இருக்கிற பிரபலமான சில விளையாட்டு வீரர்கள்னு பார்த்தம்னா கிரிக்கெட்னு பார்க்கும் போது சச்சின் டெண்டுல்கர் இருப்பார் ஸோ அவர் நிறைய ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு அது இந்தியாவில் பிறந்துட்டு உலக லெவலில் எல்லாத்தையும் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கும் அடுத்து சொல்லப்போனால் எம்எஸ் தோனி ஸோ அவரும் மிகப்பெரிய ஒரு பிளேயர் தான் டீம்மை ஈஸியாக மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குறக்கான திறமை உள்ள ஆள் அவர் அதே மாதிரி சொல்ணும்னா பொண்ணுங்கன்னு சொல்ணுன்னா மேரிகோம் அவங்க அதே மாரி பிவி சிந்து அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இண்டியன் பிளேயர்ஸ் அதே மாரி இண்டியன் ஆர்ட்டிஸ்ட் இவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களால முடிந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கான மிக பெருமையை அவங்களோட ஸ்போர்ட்ஸில் அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்து இன்னும் சில பேர் மனதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இப்போ விளையாடனாலும் நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களோட கட்ஸ்ஸ எப்போயுமே எல்லோத்துக்கும் ஒரு கைடென்ஸ்ஸாக இருப்பாங்க